ஹலோ ஆ சொல் ஆ ஆ சொல் என்ன வேணும் ஆ பாசுமதி அரிசி வந்துவிட்டு நூறுபா கேஜி புலுங்கலரிசி வந்துவிட்டு எண்பதுருவாய் பிரியாணி அரிசி வந்து நூறுபாய் ஒரு கேஜி புலுங்கல் புலுங்கலரிசி வந்துவிட்டு எண்பதுருவாய் ஆ நல்லா தரமான ரகமாக தான் இருக்குது எடுத்துக்கங்க ஆ வேறு என்ன வேணும் டெலிவரி உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்குறீங்களா உங்களுக்கு அனுப்ச்சிவிட்டுச்சிட்டுமா அதான் நூறுபா கேஜி பாசுமதி ஆ ஆமாம் நூறு கேஜி ஆமாம் ஆ புலுங்கலரிசி எண்பதுருவா ஆ சாப்பாட்டரிசி வந்துவிட்டு ஐம்பத்தஞ்சுருவா சூப்பர் பொன்னி சூப்பர் பொன்னி அமௌண்ட்டு நேரடியாக கொடுத்துறீங்களா ஜிபே அக்கௌண்ட்டில் இது ஜிபே பண்ணிடுறீயா ஆ உடனே அனுப்ச்சிவச்சிடுறேன் நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது அனுப்ச்சிடுறீங்களா அமௌண்ட் அனுப்ச்சிடுறீங்களா ஆ அனுப்ச்சிடுறேங்க நீங்கள் ஜிபே பண்ணிடுங்க ஃபோன்பே ஃபோன்பே ஆ ஆ சரி நீங்கள் அனுப்ச்சா நானும் அனுப்ச்சிவிட்டுர்றேங்க ஆ சரி